ஹலோ சார் நைட்டு ட்ரெஸ் கொடுத்துருந்தேன் ஹலோ சார் கோகுல் ராஜ் சார் ஒன் வீக்கு பிஃபோர் கொடுத்துருந்தேன் சார் நேற்று கொடுத்துருந்தீங்க சரி நைட்டு வர முடில அதுதான் இன்றைக்கி வந்து வாங்கிக்கலாமான்னு கூப்பிட்டேன் அப்படிங்களா ஓகேங்க சார் சார் இரு ஈவ்னிங் ம ஈவ்னிங் என்ன டைமிங் சார் இருக்கும் ஓகேங்க சார் அப்போ நான் ஈவ்னிங் ஒரு ஃபோர் ஓ க்ளாக் எடுத்துன்னு வரட்டுங்களா ஓகேங்க சார் சரி ஓ ஓகேங்க சார் நாங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்டிச்சிங்கா இருந்தால் உங்கள் கிட்டையே கொடுக்குறோம் ஓகே ஓகே